ஆக்ச்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லாங்குவேஜ்ஜஸுமே கலந்திருக்காங்க ஸோ மும்மொழியுமே இருக்காங்க ஏன் நான் சொல்றேன்னா அதாவது நம்ம இந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க நான் தமிழ்நாட்டுன்னு மட்டும் சொல்லலை இந்தியா ஃபுல்லாவே அவங்க மூணு பேருமே இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது மூணுமே இருக்கிறது முக்கிய காரணம் என்னனா இந்தியாவே வந்து யூனிட்டி இன் டைவஸ் சிட்டின்னுதான் சொல்கிறாங்க அதாவது எல்லாம் மதமும் கலந்த மதம் வந்து இந்தியாவில மட்டுந்தான் இருக்குது ஏன்னா இப்போது சப்போஸ் ஜெர்மன் போனீங்கன்னா மோஸ்ட்டாக கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க லண்டன் போனால் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க அட் தி சேம் டைம் நீங்கள் பாக்கிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி போனீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க ஆப்கானிஸ்தான்லேயும் பார்த்திங்கன்னா முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க பட் இந்தியா அப்படிங்குற ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஐ மீன் இந்தியா அப்படிங்குற ஒரு கன்ட்ரீல தமிழ்நாடு ஸ்டேட்ல தான் பார்த்திங்கன்னா எல்லாம் லாங்க்வேஜஸுமே கலந்து இருப்பாங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ண வேண்டியதுனா பைபிள் குரான் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுறது பைபிள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ரொம்பவே ஃபாலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நமக்கு எப்படி வேதங்கள் அதாவது பகவத்கீதை சொல்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து பைபுள்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு என்னனென்னலாம் பகவத்கீதை போட்டிருக்கோ அதே மாதிரி பைபிள்ளியும் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் அதே மாதிரி குரானும் பார்த்திங்னா அவங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்னா அவங்க ஃபாலோவ் பண்ணுற ஒரு விஷயோன் தான் அதில் முக்கியமாக என்னன்னா பைபுள்ல போட்டிருக்குறத அவங்க கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ணுவாங்க குரான்ல போட்டிருக்குறதும் அவங்க கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ண ஃபாலோவ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்னா இந்த பகவத்கீதை அதாவது வேதங்கள்னு சொல்லுவோம்ல இந்த மந்திரங்கள் இது எல்லாமே பார்த்திங்கனா பகவத்கீதையிலருந்து தான் வந்துருக்குது ஸோ இதையும் பார்த்திங்கனா நம்ம ஆளுங்க வந்து கரெக்ட்டாக ஃபாலோவ் பண்ணிட்டு தான் வராங்க சில பேர் அதாவது கொஞ்ச பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது வந்து என்ன தான் போட்டிருந்தாலும் அதலாம் கிடையாது அதலாம் நம்ம ஃபாலோவ் பண்ண தேவயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குறாங்க சிலபேர் இருக்காங்க பட் என்னதான் இருந்தாலுமே அதை நம்புகிற ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸோ நம்ம அதாவது இயர்லி டூ கே கிட்ஸ்ல இருக்கிற வந்து வர ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கனா அவங்க பெருசாக வரப்ப இது மே பி அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி இருக்குற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கனா அதாவது இயர்லி டூ கே கிட்ஸ்க்கு முன்னாடி நயன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி அவங்க ஃபாலோவ் பண்ணுறாங்கனா கிட்ட தட்ட அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிடீஷ் மாதிரியே எதோ தப்பு பண்ணுறாங்கனா உடனே பைப்பிள்ல என்ன போட்டிருக்கு குரான்ல என்ன போட்டிருக்கோ அதேமாதிரி பகவத்கீதையில் என்ன போட்டிருக்கு இதை எப்படி வந்து அவங்க கலந்து பார்த்துதான் அவங்களோட ஒன்றிய லைஃப்போட வாழ்ந்துட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க உண்மையின்னு மட்டும் இல்லாமல் இதுதான் எதார்த்தமும் கூட